எனக்கு செல்லப்பிராணிங்கன்னால் உயிருங்க மனிதர்களை விட செல்லப்பிராணிகளை நான் ரொம்ப விரும்புவேன் எங்கள் வீட்டில் பூனை கிளி மீன் நாய் இது எல்லாமே நான் வெச்சுருக்கேங்க இல்லைன்னு சொல்லலை நான் சமைக்கும்போதெல்லாம் எங்கள் கிளி பாப்பா அங்கே என்னை என் பேரை போட்டு கூப்புடுவாள் ஏன் சாமி என்னன்னால் டீ வைக்கலையாம்பாள் எல்லாம் பண்ணுவாள் எங்கள் உ எங்கள் நாய் அதே மாரி கூடயே படுத்துக்கும் கூடயே திரியும் எங்கள் மீன்களுக்கு அப்பப்போ நான் எங் கிளம்பும் வேலைக்கு கிளம்பும்போதெல்லாம் பை பட்டுனால் அவளும் பை சொல்லுவாள் ஊருக்கு போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ஏனால் வாயில்லா ஜீவனை விட்டு எங்கேயும் கோயிலுக்கோ ஊருக்கோ எங்கேயும் போக முடியலை அதுங்க கூடயே இருக்கணும் ஏனால் அதனாலே ஓ எங்களோடு ஒருத்தர்களாக அந்த பிள்ளைங்கள வளர்த்திட்டு இருக்கோம் எனக்கு இன்னும் என்னான்னால் நிறையா ஜி இடம் இடம் மட்டும்தாங்க இல்லைங்க இடம் இருந்தால் எனக்கு எல்லா ஜீவனும் ரோட்டில் நிறையா நாய்ங்க திரியும் இந்த நாய்ங்கெல்லாம் கூப்பிட்டு காப்பாற்றணுன்னு நான் ஆசைப்படுவேன் அடிபட்டிருந்தாவோ ஐயோ பாவம் யார் பார்த்துக்குவா அதுங்க வாய் இருந்தால் ஐயோ என்ன காப்பாற்றுங்கன்னு சொல்லும் அதுங்க வாய் இல்லாததினாலதான அதுக்கு வலிக்குதுன்னு கத்த மாட்டேங்குதுங்க ம்ம்னு வருங்க நான் மருந்து போட்டு விடுவேன் அப்புறம் நாய்ங்கன்னால் இன்றைக்கி ஒரு நாளைக்கி சாப்பாடு போட்டாலும் அடுத்த நாள் வந்தால் வாலாட்டிகிட்டு வரும் மனிதர்கள் அப்டி இல்ல அதனாலத்தான் நாய்க்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது நிறையா வாயில்லா ஜீவன பார்த்துக்கலாங்க ஏன்னால் மனிதர்கள் சாப்பிடுட்டு நீ என்னடா செஞ்சேன்ட்டு போவாங்க நாய் அப்படி கிடையாது நம்ம சாப்பிட்டு என்னான்ட்டு விஸ்வாசத்துக்காவது ஒரு நாள் இல்லைனாலும் வாலாட்டிகிட்டு நம்ப பின்னாடிக்கே வருவாங்க அதனால்தாங்க நான் நாய் பூனை எதுன்னாலும் வளர்த்துக்குவேன் எனக்கு பூனைன்னா இன்றைக்கி நாங்கள் படுத்துக்குவோம் டேய் எனக்கு எனக்கு பால் அவனுக்கு பாலுன்னு ரெண்டுங்களும் சண்டை போடுவானுவோ அதுங்களுடைய சண்டித்தனம் சேட்டைகள்னால் நமக்கு மனக்குறைகளை தீர்குறதுனாலதான் வாயில்லா ஜீவனை நம்ம வளர்த்தும்போது கஷ்டமா இருக்குது நம்ப கஷ்டத்துங்கள அதுங்க தாங்கிக்கிதுங்க வாயில்லாத ஜீவனுங்க மாடு அதே மாரி நம்ம வீட்டுங்களில் ஏதா இருந்தாலும் சரி அந்த மாடுங்களும் பாவம் நம்ப எப்படா அம்மா வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு அம்மான்னு கூப்பிடும்போது நமக்கு அதில் இருக்கிற சந்தோஷம் பிள்ளைங்க அம்மான்னு கூப்பிடுதுனா அதுங்க அம்மான்னு கூப்பிட்ற சந்தோஷமும் பெரிய சந்தோஷமா இருக்கும்க அதனால் தான் அதுகளுக்கு போய் நான் அவ அதுங்களெலாம் வளர்த்திக்கிட்டு என் சந்தோசத்தை அதுங்களோடையே பகிர்ந்துக்கிறேன் எங்கே போனாலும் நான் போகிறதில்ல அதுங்களை விட்டுவிட்டு என்னால் போ முடியிலை அதனால் வாயில்லா ஜீவனை வேறு நாங்கள் வளர்த்தணுன்னா ரொம்ப ஆசைப்படுவோங்க